இப்போ நாங்கள் ஒரு பெரிய டிவி வாங்கி ரெண்டு மாதம் தான் ஆச்சு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி நாலாயிரம் ரூபா போட்டு ஆசைப்பட்டு தான் வாங்கினோம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கியே தர மாட்டேன்னார் ஆனாலும் நான் அந்த டிவி வேணும்ன்ட்டு வாங்கினேன் வாங்கி ரெண்டு மாசத்திலயே பெரிய ரிப்பேர் ஆகிருச்சி இப்போ இந்த ஒரு மாசமாக எங்கள் வீட்டில் டிவியே எடுக்கிறதில்ல அது ஆனால் அவ்வளோவு வெலை கொடுத்து வாங்கியும் ஒரு ப்ரோயோஜனமில்லாம தான் இப்போ இருக்குது கரண்ட்டு பில்லு அதிகமாக இருக்குது டிவி டிவி வாங்கியும் இப்போது ஒரு ப்ரோயோஜனம் இல்லாமல் வீட்டில் இன்னும் அதிகமாக டென்ஷன்னாக தான் இருக்குது